நாம்ப நீச்சல் பழகும்பொழுது காது வழியாக காதுக்குள் தண்ணி இழுக்காமல் காதுக்குள்ளே தொப்பியவும் கண்ணுக்கு கண் வழியாக கண் எரிச்சலாகும் அதனால் கண்ணுக்கு வழியாகவும் கண்ணாடியும் தொப்பி தண்ணீர் அதிகமாக தண்ணீர் இருந்தால் தலையில் நீர் கோர்த்து கொள்ளும் அதனால் தொப்பியும் பயன்படுத்தி எந்த ஒரு இது இருக்காமல் நம்மளுக்கு பாதுகாப்பாக நாம் நீச்சல் செய்யும்பொழுது எதனால் முறைகளை கையாளுமாே அந்த அது மாதிரி நாம் கையாளும்பொழுது நம்மளுக்கு நல்ல ஒரு சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம்